நான் சின்ன வயிசிலேருந்து பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து அப்போவே பதினாறு வயசு இந்த பதினேழு வயிசுலேயே திருமணம் செஞ்சு கொடுக்குற அப்போ வந்து எல்லா பெ பெண்களும் வந்து பெருசாக யாரும் படிக்க வைக்க விரும்பலை பெற்றோர்களாக பெற்றோர்கள் யாருமே பெண்களை படிக்க வைக்கவில்ல ஏன்னால் அப்போ வந்து அப்போ இருந்த சூழ்நில அப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய படிச்சால் நிறைய இதாகும் செலவாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியவங்க யாரும் பெண்களுக்கு சமஉரிமை கல்வி கொடுக்கல ஆனால் அப்போ வந்து இப்போ அப்போவே பதினாறு பதினேழு வயிசுலெல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்து பெண்கள் நிறைய பேர் இப்போ என்ன நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ அப்படி இல்லை இப்போ பெண்கள் வந்து ந இப்போ வந்து எல்லாம் துறையிலேயும் எல்லாம் இடத்துலையும் நல்ல எல்லாம் இடத்துலையும் எல்லாம் இதுலேயும் வேலை செய்கிறாங்க ஒ ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு சமஉரிமை கல்வி கொடுக்குறாங்க இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக படிக்க படிக்க ஆசப்படுறாங்க இப்போ வந்து ஒரு டிகிரி படிக்கிறாங்க அதுக்கும் மேலே ஒரு டிகிரிக்கும் மேலே ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரின்னு படிக்கிறவங்க நிறைய பெண்கள் நிறைய இருக்கிறாங்க பெற்றோர்கள் இப்போன நிறைய சப்போட் பண்ணுறாங்க நிறைய இருக்குதுங்க பெற்றோ பெண்கள் வந்து இப்போ வந்து எல்லா எட எல்லா இடத்துலயும் வேலைக்கு இருக்கிறாங்க இப்போ இன்ஜினியரிங்கில் இருக்கிறாங்க சா இன்ஜினியர் சாஃப்ட்வெர் கம்பெனியில் எல்லா எட எல்லா இடத்துலையும் பெண்கள் எல்லாம் இதுக்கும் வேலைக்கு வராங்க போலீஸுல் இருக்கிறாங்க எல்லா எல்லா இதுலேயும் பெண்களுக்கு வந்து இப்போ சமஉரிமை கொடுத்து இப்போ இது பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து இப்போ பா பசங்களுக்கு பசங்களும் பெண்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக வருது இப்போ இப்போ பெண்களுக்கு சம உரிமை கல்வி கொடுக்கிறாங்க பெண்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க பெண்கள் வந்து இப்போ வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய பாதுகாப்பு இருக்குது இப்போ குறஞ்சது படிச்சக்கவங்களுக்கும் படிச்சவங்களுக்கு தான் கல்யாணம் கொறஞ்சது ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிச்சுருக்குணும் கை கை நிறைய சம்பளம் வாங்கணும் பெண்களை அப்படிதான் நினைக்குறாங்க அதுக்கப்புறோம் இப்போ ப பெரிய பெரிய எடுத்த பெரிய பெரிய இடங்கள்லாம் வேலை பார்க்குறாங்க பெண்கள் எல்லா த தலைமை இடத்துல வேலை பார்க்குறாங்க அர ஏன் அரசியலில் கூட பெண்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க நிறைய இடத்துல பெண்கள் வேலை செய்கிறாங்க